இந்தியாவில் தேவையான அளவுக்கு எங் ஜென்ரேஷன் டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து போதுமான ஒரு முக்கியத்துவம் வந்து தரலை தான் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி அவங்க அவங்களோட ஸ்கில் டேலண்ட்லாம் ஒன்னாக இருந்தாலும் அவங்களோட மார்க் வைய்ஸ் அதை பாக்கிறாங்க அவங்க ரிசல்ட்டை பாக்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கும் கலைஞர்களுக்கானது வந்து தனித்துவம்னு ஒன்று இருக்கும் பட் இவங்க நல்லா பாடுறது நல்லா மியூசிக் போடுறது ட்ராயிங் வரைகிறது கையிலேயே வந்து நிறையா பொருள் செய்கிறது இதெல்லாம் ஒரு ஒருத்தங்களுக்கான யூனிக்குவான ஒரு விஷயம் அதுக்கான வந்து அதை அதை அவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து சரியாக வந்து கொடுக்கலை கொடுக்கல அதுக்கான டைமை அவங்களுக்கு வந்து கொடுக்கல இதனாலேயே அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காம இருக்கிறது ஒருத்தங்களுக்கான சான்ஸை கொடுத்து பார்த்தா தான் அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கும் அது வந்து தெரியும் இப்படி அந்த சான்ஸை கொடுக்காம கொடுக்குற வேலை தான் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களோட டேலண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாமயே போய்டும் இந்த வேலை தான் இருக்குது இதை தான் செய்யணும் அப்படின்னு செய்ய சொன்னா அவங்களுக்கான தனித்துவமான ஒரு கலை வந்து அவங்களால அதை வெளிப்படுத்த முடியாது அது அவுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவமும் வாய்ப்பும் வந்து இன்னும் கிடைக்காமலே இருக்குது கலைஞர்களுக்கு சும்மா எங் ஜென்ரேஷன் எல்லோருமே இப்போ ரொம்ப அட்வான்ட்டேஜாக தான் இருக்காங்க நாலேஜ்லேருந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் ரொம்ப அப்டேட்டடாக செம்மை நாலேஜோடு தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை எப்படி சொல்கிறது ரொம்ப இவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் வச்சு டேலண்ட் பர்சன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் வைச்சோன்னா அதில் வந்து அவங்களுக்கான ஒரு வேலையை வந்து செய்வாங்க அதில் இவங்க இதில் இவங்க பெரியவங்க இதில் இவங்க பெரியவங்க அப்படின்னு ரொம்ப அவங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துகிற அதாவது வெளிப்படுத்துகிற ப்ரோக்ராம் மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி வைச்சோன்னா அவங்களுக்கான டேலண்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் வெறும் ரிசல்ட்டு படிப்பு முக்கியம் ஆனால் இப்போ அதையும் தாண்டி ஒருத்தங்களுக்கு வந்து யூனிக்குவான ஒரு விஷயம் தெரியும்னா அதை கண்டிப்பாக வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை வெளிப்படுத்துனா தான் அவங்கள்ட்டேருந்து கூட நம்ம நாடும் முன்னேறத்துக்கு ஒரு பெரிய அடிக்கல்லாக இருக்கும் ஒருத்தவங்கள்ட்ட மறைஞ்சிருக்குற தெறமை வெளிப்படுத்துறது மூலமாக அவங்கள்ட்ட இருந்து கூட நம்ம ரீச் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு இருக்கும் ஸோ அதனாலேயாவது ஒரு ஒருத்தங்களுக்கான இருக்க திறமைய வந்து நம்ம அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுக்கணும் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தா தான் பயம் இல்லாமல் வந்து அவங்க அதை செயல்படுத்துவாங்க வெளியும்படுத்துவாங்க ஃப்ரீடம் கொடுக்காம ஏதாவது கொஞ்சம் அடைச்சு வைச்ச மாதிரி அப்படியே பேசணும்னா அவங்களால வந்து அதை வெளிப்படுத்த முடியாது ஃபியர்னஸ் இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் அது அவங்க வெளிப்படுத்துறதுக்கு ஸோ அதுக்காகவே அவங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே வந்து கொடுக்கப்பட மாட்டேங்கிது இப்போ நிறைய இப்போ வந்துடுச்சி ஆயில் பெயிண்டிங்லேருந்து கேர்ள்ஸுக்கான இந்த ஆலிவ் ஆலிவ் ஒர்க்கு ஆரி அது மாதிரி நிறைய ஒர்க் செய்கிறது ஸ்டிச்சிங்லேருந்து நிறைய ஆர்ட் இப்போ பெயிண்டிங்கில் ஆர்ட் பண்ணுறது அதாவது பாட்டில் வந்து நல்லா பெயிண்ட்ஃபுல்லாக பண்ணி அதில் ஒரு டிசைன் வரைகிறது வால் பெயிண்டிங்க்கு இது மாதிரி நிறைய செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் அது அது ரிஸர்ச் பண்ணுறவங்க கூட இருக்காங்க ஒரு ஒரு பொருளை வச்சுட்டு என்னென்ன ரிஸர்ச் பண்ணலாம் அதெல்லாம் இருக்குது இப்போ இப்போ எக்ஸிபிஷன்லாம் போட்டால் கூட அப்படி இருக்கிறவங்க தான் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க நிறைய நல்லா நாலேஜோடு இருக்கிறவங்க இதை செய்யணும் இதை செய்யணும்னு இருக்கிறவங்க வந்து ஒரு எக்ஜிபிஷன் மாதிரி போட்டால் அதில் வந்து அவங்களால கலந்துக்க முடியும் இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து கரண்ட்டு நீரில் இருந்து கூட நம்ம கரண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு காற்றில் காற்றில் மட்டுமில்ல காற்றாலையிலேருந்தே இப்போ கரண்ட் எடுக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இப்போ நீரில் மின்சாரம் வந்து நீர்லேருந்து எடுக்க முடியும் அப்டிங்கிறது வந்து ரிஸர்ச் பண்ணி காம்மிக்கிறது இது எல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டான ஒரு விஷயமாருக்கும் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒன்றில நல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும் அதில் அவங்களோட இன்ட்ரஸ்ட்டை வந்து மேம்படுத்தி மேம்படுத்தி அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா அவங்களுக்கான தெறமை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வெளிப்படும் நிறையா அவங்களுக்கு நம்ம எல்லாம் கோஆடினேட்டாக அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு சப்போட் பண்ணணும் அவங்க என்ன அவங்க சொல்கிறத வந்து நம்ம ஒத்துழைச்சி போகணும் அவங்க அப்படியும் ஒரு தடவை அவங்க தப்பாக சொன்னாலும் அவங்கள வந்து நம்ம டீமோட்டிவ் பண்ணக்கூடாது என்றைக்குமே மோட்டிவ் தான் பண்ணணும் இந்த தடவை இல்லையா அடுத்த தடவை கண்டிப்பாக இதாகும் நல்லா பண்ணுவ கண்டிப்பாக அடுத்த தடவை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு மோட்டிவ் தான் பண்ணணுமே தவிர ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுட்டோன்னே அவங்கள வந்து டீ மோட்டிவ் பண்ணவே கூடாது பண்ணால் அவங்களுக்கு அதில் அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கே கொஞ்சம் டல்லாகிடும் கம்மியாகிடும் நம்பிக்கை ரொம்ப கான்ஃபிடன்ட்டாக வெளில வந்து செய்யும்போது நம்ம டீ மோட்டிவ் பண்ணிட்டோம்னா அதுக்கான அதுக்கான கான்ஃபிடன்ட் லெவல் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அதை வந்து அவங்களால பண்ண முடியாது ஸோ இது மாதிரி நிறையா கலைஞர்கள் வந்து நிறைய உருவாகணும்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து பெரிய இடங்கள்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது அதை ஜட்ஜ் பண்ணுறவங்க அவங்க செய்கிறத ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து அதை மோட்டிவேட் கொடுத்துட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கறதுனால தான் அவங்களுக்கான முக்கியத்துவமும் குறையுது வாய்ப்புகளும் குறையுது அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தா தான் அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அது வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க இதான் நினைக்கிறது